எனக்கு கொஞ்சம் நான் ஜெபா பேசுகிறேங்க எனக்கு கொஞ்சம் விதைகள் எல்லாம் வேணும் இந்த ஹைப்ரூட்டு விதைகள்லாம் வேணும் எனக்கு நான் விவசாயம் பண்ணுறேன் பத்திரி விதை வேணும் வெண்டக்காய் விதை வேணும் அப்புறம் கீரைகள் வச்சு கொஞ்சம் விதைகள் வேணும் ஆமாங்க வேணும் பழங்களை வச்சு கூட எனக்கு கொடுத்தீங்கன்னா வாங்கிவேன் வாங்கிக்குவேன் தக் இந்த பப்பாளி பப்பாளி பழம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பழ வகைகள் எதனால் இருந்தால் சொல்லுங்கள்

இல்லைங்க நான் நிலம் தான் வச்சுருக்குறோம் நாங்கள் நிலத்தில் தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அதுனால் வந்து எனக்கு வந்து விதைகள்லாம் வேணும் சரிங்க எனக்கு இன்னும் வெ எனக்கு இன்னும் விதைகள்லாம் தேவைப்படுது ரேட்லனால் நீங்கள் நீங்கள் வச்சு எப்படி விற்கிறீங்களோ அப்படி தானே வாங்க முடியும் சரிங்க ஆ நான் வந்து ப நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இல்லை நீங்கள் சொன்னால் தானே நானு வா அங்கே வந்து பே பண்ணிட்டு வாங்க முடியும் சரிங்க சரிங்க சரிங்க நான் வந்து பே பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வாங்கிறேன் தேங்க்ஸ்ங்க நன்றிங்க ஆ